ஸ்கூல் முடிச்சுட்டு ஏன் எல்லோரும் காலேஜ் போகணுன்னு நினக்கிறாங்கனா அவங்களுக்கு வந்து ஒரு டிகிரி தேவை அந்த டிகிரி வச்சால்தான் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து யாராக இருந்தாலும் ஒரு டிகிரி இருந்தால்தான் வேலை கொடுக்க முடியும் அப்படிங்குற ஒரு சூழ்நிலை இருக்குது யாராக இருந்தாலும் வேலை இருந்தால்தான் மதிப்பாங்க அதேமாதிரி ஹை எஜிகேஷன் இருந்தால்தான் அவங்களே மதிப்பாங்க அதனால் யாராக இருந்தாலும் ஒரு டிகிரி கன்ஃபார்ம் தேவை அவங்களுக்கு அது எந்த டிகிரியாக இருந்தால் கூடோ பரவாயில்ல இப்போ டுவல்த்தில் வந்து பயோ மேக்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சயின்ஸ் க்ரூப் அந்தமாதிரி ஏதாச்சி எடுத்து போகலாம் ஆட்ஸ் எடுத்திருந்தாங்கனா அந்தமாதிரி காலேஜில் ஆட்ஸ் எடுத்து போகலாம் அப்படி இல்லாட்டினா அக்ரிகல்ச்சர் படிக்கலாம் இல்லை ஐடிஐ அந்தமாதிரி ஏதாச்சும் படிக்கலாம் மோஸ்ட்லி வந்து இப்போ எல்லாருமே ஆட்ஸ்தான் எடுத்து படிக்கிறாங்க அப்புறோம் நர்சிங்கில் போகலாம் பயோ மேக்ஸ் எடுத்தங்க எல்லோருமே நர்சிங்தான் இப்போ மோஸ்ட்லி நீட் எழுதி நீட்டில் பாஸ் பண்ணிட்டாங்கனால் டாக்டர் படிக்கிறது இல்லை நர்சிங் படிக்கிறது அந்த மாதிரி ஒரு இது வேலையில்தான் போயிட்டிருக்காங்க எதுக்கு எல்லாரும் காலேஜ் அதாவது ஹை எஜிகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறாங்கனா ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அதுக்காண்டிதான் அவங்க வந்து ஒரு டிகிரி வேணுங்கிறதுக்காண்டி படிக்கிறாங்க